மின்சாரம் முன்பை விட இப்போது அதிகமான நேரங்களில் தான் கிடைக்கிது அப்டின்னு சொல்லாம் முன்னாடி வந்து அந்த அறிவிக்கப்பட்ட நேர மின்வெட்டு அப்டின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருந்தாங்க அது வந்து எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு இரண்டு முறை ஒரு நாளுக்கு ஒரு முறை அப்டின்னு சொல்லிட்டு மின்சாரம் வந்து தடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஓரளவு அது வந்து கொறைஞ்சிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா மழை காலம் ஆரம்மிக்க இருப்பதாலேயா என்னங்கிறது தெரியல அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்துவிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கு லேசாக ஒரு காற்றடிச்சாலே போதும் என்ன ஆகிடுதுனா மின்சாரம் உடனே துண்டிக்கப்பட்டுடுது அதனால என்ன கஷ்டங்கள் குறைகள் ஏற்படுது அப்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க வாழ்க்கையில் என்ன பாதிப்படையுது அப்டின்னு பார்த்தீன்னா காலை நேரங்களில் என்னோட பேர பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கிளப்புகிறத்துக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கரெக்டாக சட்னி அரைக்கிறதுக்கு எதையாவது செஞ்சு வெச்சுட்டு உக்காந்துருந்தா அந்த நேரம் டக்குனு கரண்ட்டு போய்டுது மிக்சியால் அரைக்க முடியல அப்போ உள்ள காலக்கட்டங்களில் அம்மியில் அரைச்சோம் ஆட்டுகலில் அரைச்சோம் தான் இல்லைங்கில்ல ஆனால் இப்போது இந்த வாழ்க்கை முறைக்கு உடம்பு வந்து அப்படியே பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இல்லாமல் என்னென்னா முன்னாடிலாம் வந்து துணி கையால் துவைப்போம் அதனால வந்து பெரிய விஷயமா தெரியாது எப்போ நேரம் கிடைக்கிதோ போவோம் அப்போ கை பம்பு இருக்கும் கை பம்பில் தான் அடித்து நாங்கள் எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ துணிகளை துவைச்சிருவோம் ஆனால் இப்போது மோட்ரு போட்டால் தான் தண்ணீர் வருது மேலே ஏற்றி வெச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை மேலே நீர் தொட்டியில் தண்ணிர் இல்லாத நேரங்களில் துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டியதாக இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த வாஷிங்மிஷினில் துணியை போடுறதால வேற பாதி துவச்சிட்ருக்கும்போதே கரண்ட்டு போய்டுது அதுக்கப்றம் அது எப்போ கரண்ட்டு வருதோ அது வரைக்கும் காத்திருந்து தான் நம்ம துணி துவைக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள அந்த வெப்ப கால நிலையில் ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியறதில்ல ஏசி இருக்கு எனக்கு ஏசி ஒத்துக்காதால ஃபேன் தான் அதிகமாக விரும்புவேன் ஃபேன் இல்லாமல் உக்காந்து இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபேன் ரெண்டு ஃபேன் இதில் கரண்ட்டு போய்டுச்சி அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடுது அதுவும் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிகிட்ருக்கும்போது அந்த பிபி மாத்திரலாம் போட்டுகிட்டு தூங்கிகிட்ருக்கும்போது என்ன ஆகிடுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போய்டுச்சினா சுத்தமாக தூங்கவே முடியுறதில்ல அதனால மறுநாள் நம்ம காலைல ஏந்திச்சி செய்யக்கூடிய வேலைகள் வாழ்க்கை முறைக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுது மாற ஆரம்மிச்சிருது இதனால் ரொம்ப சிரமமாக இருக்கு இப்போது எது எடுத்தாலும் மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம்மே இல்லை அப்டின்னு சொல்லிடலாம் அப்போல்லாம் வந்து விளக்கு வெளிச்சத்தில் வந்து வாழ்க்கை நடத்தினதா சொல்வாங்க நாங்களும் அப்படிலாம் இருந்திருக்கோம் தான் கரண்ட்டு இல்லாமல் ஒரு மண்ணெண்ணை வெளக்குலேயோ இல்லை மெழுகுவர்த்தியை ஏற்றி வெச்சியோ படித்த காலங்களெல்லாம் நாங்கள் இருந்திருக்கோந்தான் ஆனால் இப்போது உள்ள கால சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சினா மின்சாரம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டு இப்போ பருவ நிலை மாற்றங்கள் ஏற்படுறதால இப்போ மழை காலம் ஆரம்மிச்சிட்டுனா முடிஞ்ச அளவு மழை ஆரம்மிச்ச உடனே கண்டிப்பாக மின்சாரத்தை தடை செஞ்சுருவாங்க மின்சாரம் தடை செய்யப்பட்டாலே என்ன ஆகிடுது நம்மளுடைய தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அந்த வாழ்க்கை முறை என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கடைய ஆரம்மிச்சிடுது சட்னிக்கு பதிலாக சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரி எதாவது பண்ணாலும் துணி துவைக்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் மின்சாரம் அடிப்படை தேவை தான் அதனால ஓரளவு மின்சாரம் ரொம்ப மின் வெட்டு அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கும்